ட்ராயிங் பண்ணுறத்துக்கு வந்து நான் வந்து பென்சில் யூஸ் பண்ணுவேன் அப்படியே அந்த பென்சிலால் வரஞ்சது கொஞ்சம் நல்லா நல்லா வந்துச்சு அப்படின்னா ஸ்கெட்ச்சு க்ரையான்ஸு அதை மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் அப்போ கொஞ்சம் அது நல்லா இருக்கும் பார்க்க லுக்காக அதனால வந்துட்டு ஸ்கெட்ச்சு கலர் பென்சில் யூஸ் பண்ணுவோம் க்ரையான்ஸ்லாம் அதோட விலை வந்து அதிகமாக இருக்கிறதாக நான் நினைக்கல ஏன்னா அது கம்மி தான் அதோட விலைலாம் பென்சில் க்ரையான்ஸு ஸ்கெட்ச்சு இதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும் இதில் வந்துட்டு ட்ராயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள்னா பென்சில்னு தான் சொல்லுவோம் ஏன்னா எல்லாமே நம்ம பென்சிலால் தான் ஃபஸ்ட்டு வரைவோம் அதுக்குன்ட்டு ஹச்சுபு ஹச்சுபிடூ அப்படின்லாம் பென்சில்லாம் இருக்குது டார்க்னஸ் இல்லாமல் லைட்டாக லைட்டாக வரையும் அப்போ தான் நமக்கு ஒரு தப்பாக ஒரு இடத்துல தப்பாக நம்ம வரஞ்சிட்டாலும் அதை வந்துட்டு நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம் உடனே அந்த அந்த அச்சுலாம் தெரியாது அதனால வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற பென்சிலாக நம்ம வாங்குவோம் அதான் கொஞ்சம் யூஸா யூஸாகும் நமக்கு அப்போ தான் வரையிற அந்த ட்ராயிங்கும் நல்லா இருக்கும் பார்க்க நம்ம அழித்து அழித்து வரைஞ்சோன்னா நல்லா இருக்காது அதனால வந்துட்டு நம்ம எப்போதும் பென்சில் தான் பயன்படுத்துவோம் அந்த பென்சில் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் வேணுணா அது கொஞ்சம் லுக் லுக்காக காட்டுறதுக்கு நம்ம வந்து க்ரையான்ஸு ஸ்கெட்ச்சு அந்தமாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம்